ஹலோ சார் அசோக்கு ஓட்டலா சார் நேற்று நாங்கள் உங்கள் ஏ ரெஸ்டாரெண்ட்டில் நாங்கள் ஆர்டரு இது உன ஃபுட்டு டே ஆர்டர் பண்ணியிருந்தோம் நேற்று ஒருத்தவர் எங்கே டெலிவரி பண்ணார் அவரு பேர் என்னமோ பாலாஜியோ என்னமோ சொன்னார் சார் நாங்கள் ஒரு பன்னெண் மணிக்கு ஆர்டர் பண்ணோம் பாத்தா பன்னெண்டு பத்துக்கே கொண்டாந்து கொடுத்துட்டாரு சார் நல்ல பையன் சார் அவருக்கு நாங்கள் த நன்றி சொன்னோன் சொல்லி சொல்லிருங்க சார்